ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முப்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஏழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பன்னெண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி அஞ்சு